நான் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் நீ பார்த்த விழிகள் அப்புறோம் பனித்துளி விழுவதால் அணையாதது இன்பம் அப்புறோம் முழுமதி அவளது முகமாகும் இந்த மூணு பாடல்களும் ரொம்பவே பிடித்தமான பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது ஆனால் இந்த மூணு பாடல்களும் ரொம்ப பிடித்தமான பாடல் நான் அடிக்கடி விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இது இந்த பாட்டு கேட்கும் போது மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக ரொம்பவே ஆனந்தமா இருக்கும் ஸோ அதனால் இந்த பாட்டை வந்துட்டு நான் அடிக்கடி கேட்பேன் ரிப்பீட்டடாக கேட்பேன் இந்த பாடல்களெலாம் நான் பஸ்ஸில் டிராவல் பண்ணும் போது கேட்டிருக்கேன் அப்புறமா டிவி வீட்டுலையும் டிவியில் அடிக்கடி இந்த பாட்டெல்லாம் ஓடும் அதுக்கப்புறமா என்னோடய ஃபோனில் இந்த பாடல் தான் டாப் ப்ளேலிஸ்டில் இது தான் ஃபர்ஸ்ட் த்ரீ சாங்ஸ் இந்த சாங்ஸ் தான் இருக்கும் என்னோடய ரிங்டோனும் கூட இந்த பாடலை மூணு பாடலையும் மாற்றி மாற்றி ரிங்டோன் வச்சுப்பேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்ன்றதனால் அது கேட்கும் போதெல்லாம் மனதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை மாதிரி வர்றதுனால் இது நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் இந்த மூணு பாடல்களும் தான்